நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்கூட இருக்கிற சக ஊழியர்கள் வந்து என்ச்சின்னா ஒரு திரைப்பட உருவே இரவை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் செஞ்சிட்டா போச்சு அந்த மாதிரி இது பண்ணுறது நல்லது தான் ஏன்னால் நம்ம வந்து இதுலேயே அதாவது வேலை செய்கிறியே நோக்கத்தோடு இல்லாமல் நம்ம சற்று மன ஆறுதலுக்காகவும் சற்று ஓய்வெடுக்க நேரத்தில் இது இருந்ச்சின்னா இந்த திரைப்படத்தை பார்ப்பது மூலமாக ஒரு மனம் மாற்றமான நம்மளுக்கு ஏற்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் அதனால ஏதாவது ஒரு நாள் இரவு ஒரு து படத்தை இது பண்ணி அந்த படமானது எல்லோருக்கும் பிடிச்சது மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் அந்த எல்லா ஊழியர்களும் அதாவது நம்ம கூட வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களும் அந்தப் படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படணும் அப்போ அதற்கு ஏற்ப என்ன பண்ணுன்னா அதற்காக நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு நேரத்தை தேர்வு செய்யணும் ஸோ எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க அப்போ எட்டு மணிக்கு நம்ம இந்த படத்தை எடுத்து போடலாம் இல்லை ஒன்போது மணிக்கு போடலாம் ஒன்போது மணிக்குனா அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வரது கஷ்டமாக இருக்கும் அதனால எத்தினா ஒரு ஏழ்ர மணிக்கு போட்டு பத்து மணிக்குள்ள அந்த படத்தை முடிச்சுருணும் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வந்து படம் பார்க்கறதும் ஒரு இதாக இருக்கும் அதே சமயத்தில் அடுத்த நாளோடய வேலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதை நினச்சி நான் எந்த ஒரு படத்தையும் நம்ம இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் செ செலக்ட் பண்ணுற படம் ஆனது வந்து எட்த்தினா ஒரு மகிழ்ச்சியை மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கற மாதிரி இருக்கற மாதிரி ஒரு படத்தை ந நம்ம தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செஞ்சு அந்தத் தேர்வு செய்கிற படத்தை வந்து எடுத்தினா எல்லா ஊழியரும் பார்க்கற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணும் சொல்லிப்புட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கில்ல இரவு ஏழு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளார பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இரவு ஏழு மணிக்குங்கிறது ஏழ்ர மணிக்கு நம்ம ஆரம்மிச்சோன்னா ஒரு பத்து மணிக்கு முடிச்சிடலாம் ஏன்னால் இப்போ வர படங்கள்லாம் சீக்கிரம் முடிஞ்சுரும் இல்லையா அதனால ரெண்டு மணி நேரம் ரெண்ட்ரை மணி நேரோந்து டைமை கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு சொல்லி இது பண்ணுவோம் அப்போ என்ன படத்தை இது பண்ணலான்னு சொல் சொல்லல இப்போ வர்றது வந்து எல்லாமே மக்கள் வந்து விரும்புகிறது வந்துச்சினா ஜாலியாக இருக்கிறது தான் எல்லோருமே இருந்ச்சினா இ எளிதான முறையில் புரிந்துக்கொள்ள கூடிய பாட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வாங்கிறாங்க ஸோ அப்போ அந்த மா அதற்கேற்ப என்ன பண்ணுன்னா நம்ம படத்தை செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் இப்போ அப்போ அதுக்கேற்ப என்ன மாதிரி படங்கள் இது பண்ணலான்னு சொன்னால் பழைய ஒரு சிலர் வந்து பழைய படம் வேணுங்குவாங்க ஒரு சிலர் வந்து புதுப்படம் படம் வேணுங்குவாங்க ஒரு சிலர் வந்து நடுவில் நடு அதாவது மிடில் ஆர்டரில் இருக்கற படம் வேணுங்குவாங்க இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணும் எல்லோருத்துக்கு ஒற்று வர மாதிரி வரக்கூடிய ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து டைமிங் வந்து என்ன பண்ணுன்னா ஏழுல இருந்து பத்து மணிக்குள்ள இருக்கற மாதிரி போட்டு செயல்படுத்தணும்